நான் அதிகம் வந்து எழுதுறது கவிதை அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் பட் வந்து நான் சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து என்னுள்ளே இருந்து நிறைய விஷயங்கள நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் என்னோடய வயதுக்கு என்னுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் சின்ன வயதில் இருந்து சொல்லணும்ன்னா நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது வந்து தாங்கியிருக்கேன் சின்ன வயதில் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்பா கிடையாது அப்பா கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அம்மா மட்டுந்தான் என்னை வளர்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்களுடைய இருவத்தேழு வயதில் வந்து அவங்களோட லைஃபுங்கிறதே முடிஞ்சுடுச்சு நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு அப்பாவே வந்தது கிடையாது எங்கூட இருந்தது கிடையாது அவரை அப்போயிலேருந்தே விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து இருவத்தேழு வயதில் அவங்களோட ஒரு ஒரு பெண்ணுக்கு இருவத்தேழு வயதில் வந்து அவங்களோட வாழ்க்கையே போயிடுச்சு இருவத்தேழு வயதில் தான் நான் பிறக்குறேன் எங்கள் அம்மாவுக்கு அப்படி இருக்கிறப்போ எங்கள் அம்மாவோடய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அங்கேயே நின்று போச்சு அங்கேயே நின்று போன அப்போது எங்கள் அம்மா நெனைச்சிருந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் சின்னக் கொழந்த தான் நான் கொழந்த பிறந்ததே இருவத்தேழு தான் அப்படிங்கிறப்போ பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் அம்மா எனக்காகவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இந்தமாதிரி தான் என்னோடய லைஃப் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நான் வந்து இருந்தது ஒரு கிராமம் அப்படிங்கிறதுனால இருவத்தேழு வயதில் ஒரு பெண்ணுக்குத் தன்னோடய தன் இவங்க ஹஸ்பெண்ட் இல்லாத போது அந்த கொ பெண்ணை வந்து எந்தளவுக்கு மோசமாக பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோத்துக்குமே தெரியும் இந்த சமூகத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் இப்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இருவத்தேழு வயதா முப்பத்தி நாலு வயதுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி நாலா இல்லை முப்பத்தி எட்டான்னு தெரியலை நான் சின்ன வயதில் இருக்கும்பொழுதே கர்ப்பப்பையில் பிரச்சனை ஆகி கர்ப்பப்பை எடுத்துவிட்டாங்க நான் பிறக்குறப்பையும் ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஸோ இந்தமாதிரி ஆப்ரேஷன்லா நடந்துச்சு அப்போ எங்கள் அம்மாவோடய ஆப்ரேஷன் ரெண்டு பண்ணியிருக்கு அதுக்கு எங்கள் அம்மாவால் ஒழுங்கா உக்கார்ந்து உட்காரக் கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பட் ஸ்டில் இப்போது நான் வந்து காலேஜுலாம் முடித்தும் ஆகியும் இன்று வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை வந்து ஒரு தப்பான பேரில் தான் சொல்கிறாங்க இந்த சமூகத்துக்கிட்டே நான் கேட்க கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது இந்த மாதிரியான ஒரு நிலமையில இருக்குது அவங்களால ஒழுங்கா உட்காரக் கூட முடியல ஆப்ரேஷன் பண்ணதுனால அவ்வளோ வலி இருக்குது மெதுவாக தான் உக்காந்து எழுந்திருப்பாங்க மெதுவாக தான் உட்காருவாங்க மெதுவாக தான் எழுந்திருப்பாங்க கொஞ்சமாக மெதுவாக தான் நடப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி நீங்க யாராவது அவங்கள தவறாக பேசுவீங்களா இந்த சமூகத்தில் நான் கேக்கிற கேள்வி அதுதான் ஒரு பெண் வந்து தனக்கு இது தகப்பன் இல்லேன்னு அப்படின்னாலோ இல்லை தனக்கு ஒரு ஹஸ்பெண்ட் அப்படின்னாலோ அவங்க தப்பு தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்தவொரு அவசியமுமே கிடையாது அதை வந்து தப்பாக பேசுணும்ங்கிற அவசியமுமே கிடையாது ஸோ அது வந்து நான் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தயவுசெஞ்சு ஒருத்தங்க வந்து ரொம்ப புதையில அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப கீழே இருக்கிறாங்க வாழ்க்கையில முன்னேறுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க தனி ஒரு ஆளாக நின்று என் அம்மா என்னை படிக்க வெச்சு என்னை ஒரு நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போகிறளவுக்கு வந்து பண்ணியிருக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பாராட்டாட்டியும் பரவாயில்லை அவங்கள வந்து அவதூறாக பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல கேட்டுக்கிறது இன்னொன்னு வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ஒரு பாசமாக நடந்துக்கோங்க ஒரு அன்பாக நடந்துக்கோங்க அன்பு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் எல்லா யாராக எங்கே எல்லோத்தாலையும் ஒருத்தவங்களை நேசித்திட முடியாது உண்மையாக நேசிக்கிறோமோ இல்லையோ ஒரு ஸ்மைல் போதும் அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம் பேசலை அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்குறோமா நமக்கு தெரிஞ்சவங்களா ஒரு சின்ன ஸ்மைல் அவ்வளவு தான் எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடும் எல்லோத்துக்குமே இங்கேல்லாம் வந்து பணப் பேய் பிடிச்சிருக்கு அதாவது பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு அன்றாட தேவைக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் அது ஒரு பொருள் அப்படிங்கிறதே கருதுறதில்லை பணத்தை வந்து உயிருக்கும் மேலே நெ நினைக்கிறாங்க ஒரு உயிருக்கு ஒரு உயிரினத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம்த்த விட அந்த பணத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்போது பணம் அப்படிங்கிறது இது என்ன வாழ்க்கையில ஒரு விஷயம் வாழ்க்கையில அது வந்து ஒரு தேவை கண்டிப்பாக பணம் தேவை நான் பணம் வந்து தேவையே கிடையாது அன்பு மட்டுந்தான் போதும் அப்படின்னு நான் சொல்லக் கிடையாது பணம் தேவை ஏன்னா பணம் வந்து நம்மளோடய அன்றாட அவசியத் தேவைக்கு நிறைய விஷயங்கள் வாங்கணும் நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்டின்றதுக்கு ஒரு காரணத்துக்காக பணம் தேவை ஆனால் அந்த பணத்துக்காகவும் சில சொத்துக்களுக்காகவும் ஒரு உயிரினம் அதாது ஒரு உயிரை வந்து மதிக்காமல் போகிறது ஒரு உயிரை வந்து கஷ்டப்படுத்திட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இதை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இது வந்து இதுக்காக அடிச்சுக்கிறாங்க இங்கேல்லாம் எங்கள் ஊர்லலாம் எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான் அப்படி ஒரு குடும்பம் அந்த குடும்பம் அப்படி அவ்வளோ சந்தோஷமா எல்லா இடத்துலையும் பொங்கல் தீபாவளின்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் அது அப்படியே எல்லாம் ஒன்னாக சேர்ந்து தான் செய்வாங்க ஒன்னாக சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க அந்த குடும்பத்தை பார்த்து ஊர் பூரா அப்டியே கண் பட்டுப் போகும் அந்த மாதிரியான ஒரு அழகான குடும்பம் அது அது இப்போது என்னாடான்னா நீ ப நான் பார்க்கவா நீ பார்க்கவா நீ அப்படி போ நான் அப்படி போன்னு சொத்துக்காக பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு கிடக்கறத நினைக்கும் போதே ரொம்ப மனதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஸோ வந்து அன்பு அப்படிங்கிறத வந்து யாராலேயும் இது பண்ண முடியாது பிரிக்க முடியாது ஸோ வந்து அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து நான் டென்த்தில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தேன் அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அந்த பாட்டியோடய பேத்தி வந்து நானூற்றி நான் வந்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த பொண்ணு வந்து முந்நூற்றி ஐம்பதோ என்னமோ தான் எடுத்திருந்தாங்க அதுக்கு அவங்க சொன்னது நான் வந்து மார்க் எடுத்துவிட்டேன்னு என்னை பாராட்டாமல் இருந்திருக்கலாம் ஒன்று ஆனால் அவங்க என்ன வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா அப்பன் பேர் கூட தெரியாது அதெல்லாம் மார்க் எடுக்குது நம்ம பிள்ளைங்க தான் எடுக்குதா அப்படின்னு சொன்னாங்க ஸோ படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களோட அடையாளம் நான் இன்னும் இவங்க ஏன் இப்போ அப்புறம் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் எதையுமே மாற்ற முடியாது இந்த உலகத்த அதுதான் இவ்வளோ விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்குது ஓகேங்களா இப்போது நான் ஒரு காலேஜு செகெண்ட் இயர் படித்துக்கிட்டு இருக்கிறப்போ இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் குடித்திருந்தாரு பயங்கரமாக குடித்திருந்தாரு நான் எங்கள் வீட்டில் உக்காந்திருந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சவர் இத்தனைக்கும் சொந்தக்காரர் எனக்கு சித்தப்பா மொறை அவர் நல்லா வயது வயதான ஒரு ஆள் ஐம்பது வயது அந்த ஆள் சரி இவர் வந்தார் வந்தபோது எங்கள் தாத்தா எங்கே பாப்பா அப்படின்னு சொல்லி எங்கிட்டே கேட்டார் ஸோ எல்லா ஒரு பெண்களும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் நடக்காதுங்கிறது ஃபஸ்ட்டு திங்க் அதுவும் இல்லாமல் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மேலே வந்து இந்த மோல்டிங் மாதிரி இந்த அதுக்கும் முன்னாடி இந்த ஷீட்டு வீடு தான் இருந்தது ஸோ அப்போ வந்து இந்த மேலே ஒட்டுற வீடு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தமாதிரி மாத்திட்டு இருக்கிறப்போ அவர் வந்தார் வந்து தாத்தா எங்கேன்னு கேட்டார் ஸோ மேலே ஆளுங்க இருக்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல மேலே ஆளுங்க இருக்கிறாங்க தெரிஞ்ச ஒரு தாத்தா தாத்தான்னு இல்லை அவர் எனக்கு சித்தப்பா அப்பா மொறை வரும் தெரிஞ்ச ஒருத்தங்க அங்கே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரோடு ரோடு தான் ஒரு சிமெண்ட் ரோடு கதவு எல்லாமே திறந்து தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து எங்கள் தாத்தா இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிவிட்டு உக்காந்திருக்கிறேன் உக்கார்ந்து இருக்கிறப்போ அவர் வந்து என்ன பண்ணிவிட்டாரு அப்படின்னா என் கட்டிலில் வந்து உக்கார்ந்து தாத்தா வரட்டும் பாப்பா அப்படின்னு உக்காந்திருந்தாரு ஆனால் குடித்திருக்கிறாரு எனக்கு குடித்திருக்கறது எல்லாம் தெரியலை கட்டிலில் வந்து உக்கார்ந்து இருக்கிற நான் என்ன பண்ணிவிட்டேன் சரி தாத்தா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார் போல் அப்படின்னு எல்லா ஒரு எல்லா ஒரு நார்மல் பர்சனுக்கும் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் தான் திடீர்னு என்ன ஆகிட்டாரு என் மடியில் வந்து விழுந்துட்டார் விழுந்துட்டி நான் என்ன பண்ணிவிட்டேன் ஐய்யையோ அவர் குடித்திருக்கிறாரு அப்போ அப்போ தான் எனக்குத் தெரியுது அந்த ஸ்மெல்லே வருது ஓ இவர் நிறைய குடித்திருக்கிறாரு போல் அதனால் இவர் மயங்கிவிட்டாரு போல் நம்ம வந்து இப்போ வெளியில் போய் யாரையாவது கூட்டிட்டு வந்து இவரை தூக்கிக்கிட்டு போக சொல்லணும் நல்லா குடித்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிக்க முடியலை ஃபஸ்ட்டு அவர் என்னமோ பண்ணி நான் கீழே வ அவரை கட்டிலில் கீழே வெச்சுட்டு எழுந்திரிச்சு ஏதோ ஒரு பாதையில் எழுந்திரிச்சு குதிச்சு வெளியே போகிறப்ப கையை பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக இழுத்து காயமாகிருச்சு கையில் இந்த இடத்துல இழுத்து அப்புறம் நான் கத்தினதுல விட்டுட்டார் வெளியில் வீட்டில் போய் எல்லோத்துக்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு நடந்துடுச்சு அப்படின்றத சொல்லிவிட்டேன் நைட்டு வந்து எங்கள் ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் வர்றாங்க ஊர் தலைவரில் இருந்து ஊருக்கு நாட்டாமை பண்ணுறதுக்கு நாலஞ்சு பெரிய மனுஷங்க எல்லாம் வந்துவிட்டு என் மேல் கேள்வி கேள்வியாக கேட்டுவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க எங்கிட்டே கேக்கிறாங்க அவர் எங்கள் பொண்ணுங்ககிட்டேயும் அந்த மாதிரிதான் விளையாடுவாரு உங்கிட்டேயும் விளையாண்டுருப்பாரு நீ அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டே ஏன்னா உங்கிட்ட யாரும் இந்தமாதிரி பசங்களே விளையாண்டது இல்லை இல்லையா உனக்கு அப்பாவும் இல்லை இல்லையா அதனால் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் உனக்கு தெரியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டே பேசுகிறாங்க அதுக்கு தான் நான் கேட்டேன் ஒரு தந்தை ரோலில் இருக்கிறவங்க ஒருத்தங்க விளையாட்றாங்க அப்படின்னா கையை பிடிச்சு இழுத்து நமக்கு காயம் ஆகிற அளவுக்கு தான் விளையாடுவாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் அன்றைக்கு வந்து நான் அதில் அந்த இடத்துல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த விஷயத்துக்கு அப்புறமா எனக்கு டேட்டு அதாவது பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்குது பதினாலு நாளைக்கு மேலே பதினைஞ்சி நாளைக்கு மேலே காலேஜு போகிறப்ப அப்படியே உள்ளே அப்படியே ஊற்ற ஆரம்பிக்குது பதினைஞ்சி இருபது நாளாக அப்படியே ஆகிட்டே இருக்குது அவ்வளோ ஆகுது அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பயம் அந்த இது அதனால் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அவ்வளோ அஃபெக்ட் ஆகி நான் வந்து அது அந்த இதில் இருந்து வெளியே வந்திருக்கேன் அன்றைக்கு வந்துங்க ஒருத்தர் கூட நைட்டு வந்து அவர் செஞ்சது தப்பு அவர் செஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கூட இந்த ஊரில் அவ்வளோ பெரிய ஊரில் எனக்காக எனக்கு நடந்த அநீதிக்காக கேக்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ அன்றைக்கு நான் முடிவு பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகம் வந்து இப்படி தான் அவ்வளோ தான் இதுதான் உலகம் நமக்கு நம்ம மட்டுந்தான் அன்னைக்கு எனக்கு என் மேலே கோபம் வந்துச்சு அவனை எனக்கு ஒன்னுமில்ல பக்கத்தில் அவ்வளோ செங்கல் இருந்தது அவ்வளோ கட்டை இருந்தது எடுத்து ஓங்கி ஒன்று தலையில் வெச்சிட்டு அந்த ரத்தத்தோடு கொட்ட கொட்ட போய்ட்டு போலீஸ் கேஸே ஆகியிருந்தாலும் இதுதான் நடந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் ஆனால் என்னோடய மனது வந்து இன்னுமும் அதை நெனைச்சு உறுத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா இன்று வரைக்கும் அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு அன்றைக்கு வேறு எனக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட இவங்கள்லாம் இ எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அன்றைக்கு அவ்வளோ பெரிய விஷயத்துக்கான ஒரு இது வந்து எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கள்லாம் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க தன் பிள்ளைக்குனா இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனதுக்குள்ளார இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அப்போ இப்படி பார்க்கும் பொழுது நான் ஒரு பக்கம் வந்து அன்பாக இருக்கணும் எல்லோத்துக்கிட்டயும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் வெறுத்துடுச்சு வாழ்க்கையவே என்ன தான் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எல்லோத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம் தப்பு கிடையாது நம்மக்கிட்டே தேடி வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த சமூகத்தில் எல்லோத்துக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது உங்களை ஒருத்தங்க தேடி வர்றாங்களா அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்களுக்கு ஹெல்ப் இருக்கா அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நீங்கள் வந்து அன்பாக இருங்கள் எல்லோத்துக்கிட்டயும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா எந்தவொரு இடத்துலயுமே யாரையுமே நம்பிவிடாதீங்க உங்களுக்கு நீங்கள் மட்டுந்தான் உங்களால் ஒரு சுய எதுவோ அது வந்து நீங்கள் காதலிக்கிறவனாக சரி நீங்கள் கட்டிக்கிட்டவனாக இருந்தாலும் சரி உங்களுக்குத் தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாரையுமே எதுக்காகவுமே நம்பாதீங்க ஓகேங்களா பெற்றவங்களாவே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து நம்பாதீங்க எதுக்காகவும் உங்களால் முடியும் உங்களால் என்ன முடியுமோ அது தான்ங்க வாழ்க்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அது தான் வாழ்க்க இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும்ன்னா அவ்வளோ தான் வாழ்க்க முடிஞ்சு போச்சு அது தான் வாழ்க்க அதை தான் நீங்கள் பண்ணணும் எந்த நான் பெண் பிள்ளைகளாக இருக்கிற எல்லோத்துக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் வந்து ஏன் எவனாவது ஒருத்தன் ஓங்க மேலே கையை வைக்கிறானா அடுத்த நேரம் அந்த கை இருக்கக்கூடாது ஒடைச்சு எறிங்க கேட்டால் அது உங்களோடய கற்போடய பிரச்சனை சரிங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோடய பிரச்சனை உங்களோடய உடம்பு ஒருத்தன் உங்களை மீறி தொடுறான்னா தயவுசெஞ்சு அடித்து விட்டுட்டு வாங்க அடிச்சுடுங்க எதெல்லாம் கையில் கிடைக்குதோ உங்களோடய மொத்த பலத்தையும் இது பண்ணி எதாவது பண்ணி மூஞ்சு முகம் பல் எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துட்டு வாங்க அப்புறமாக அவன் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை முட்டியை மடக்கி கரெக்டாக விடுங்க டெஃபனட்டாக அவன் அதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரக்கூடாது அவனுக்கு ஸோ அது தான் இது தான் வந்து வாழ்க்க இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் நீங்களும் அன்பை செலுத்துங்கள் அதுக்குன்னு யாரையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு யாருகூடயும் பேசாமல் போகிறது பேசாமல் போய் என்னங்க நடக்கப் போகுது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்க அதனால் பேசாமல் போய்ட்டு பேசாமல் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது ஸோ வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்து மேலேயும் அன்பாக இருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது இப்போ நீங்கள் மற்றவங்கள யாரையுமே எந்த ஒரு எடத்துலயுமே நம்பாதீங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடய ரோலை உங்களைத் தவிர வேறு யாராலுமே அழகாக பண்ண முடியாது அதனால் தான் உங்களுக்கு கடவுள் வந்து உங்களை படைச்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த விஷயத்த செய்கிறதுக்காகவே உங்க கடவுள் வந்து உங்களை படைச்சிருக்கிறாரு அந்த விஷயத்த நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சு இது தான் என்னால் செய்ய முடியும்ன்னு செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் அப்படின்னு நான் சொல்கிறேன் எந்தவொரு இடத்துலயுமே யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி ரொம்ப ஜாலியாக செல்ஃப் லவ் அது அந்தளவுக்கு முக்கியம் யாரையும் நம்பி ஏமாந்து போகிறதுக்கு நம்மள நம்மளே வந்து நம்பிக்கிட்டோம்ன்னு வெச்சுக்கோங்களேன் நம்மள வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்ம யாரையுமே எதுக்குமே எதிர்பார்க்காம போய்ட்டோம்னா எதிர்பார்ப்புகள் தான் அந்த இ வாழ்க்கை ஃபுல்லாகவே எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் அம் அம்மாட்ட அப்பாக்கிட்டே அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுனா கல்யாணம் பண்ணிக்கிறவங்கக்கிட்டே அதுக்கப்புறம் கொழந்தை வந்துடுச்சுன்னா கொழந்தைங்ககள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் வாழ்க்க எந்த ஒரு இடத்துலயுமே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வையுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அம்மா இப்போது வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு வாங்கிக் கொடுக்கணும் உங்கள் அப்பா உங்களுக்கு வாங்கிக் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கே ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் வாங்கிக் கொடுக்கணும் எனக்கு இந்தமாதிரி பைக் வேணும் இந்தமாதிரி கார் வேணும் இந்தமாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக் கூடாது ஹஸ்பண்டுக்கிட்டே அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்ககிட்டே வையுங்க நீ படி நீ வேலைக்குப் போ நீ வேலைக்குப் போய்ட்டு இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு வெச்சிட்டீங்கன்னா உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை யாராலேயும் உடைக்க முடியாதுங்க யாராவது ஏதாவது சொன்னால் நீங்கள் கேட்கப் போகிறீங்களா கிடையவே கிடையாது உங்கள் நீங்கள் உங்களுக்குத் தெரியும் என்னென்னு ஸோ உங்களோடய வாழ்க்க இது உங்களோடய வாழ்க்கைப் பயணம் இது யாருக்கிட்டேயும் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உங்கள் மேலே வெச்சுக்கோங்க இப்போ நீங்களே ஒரு லவ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் வந்து அன்பாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து எப்போதுமே கேரிங்காக இருக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனை வந்து உங்களோடய ஆப்போசிட் பார்ட்னர் கிட்டே வைக்கிறத வந்து நீங்கள் உங்கள் மேலே வையுங்க நீங்கள் வந்து அவங்கள ல லவ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அவங்கள கேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுதான் வாழ்க்க ஸோ எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதும் மற்றவங்கக்கிட்ட இருக்கவே வேண்டாம் எந்த எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பியுங்க அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறது இந்த சமூகத்துக்கு நான் சொல்ல நினைச்ச விஷயம் அப்படிங்கிறதும் வந்து இதுதான் நான் அதிகம் எழுத விரும்புகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த அன்பை பற்றினதும் அதை முக்கியமாக சுயம் சுயமாக உங்களை நீங்கள் லவ் பண்ணி எந்தளவு எந்தளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் என்னுடைய நிறைய விஷயங்கள் நான் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக்கிறேன் வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் தட்ஸ் இட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா காதல் காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையானது ஆனால் இங்கே வந்து லவ் அதாவது ட்ரூ லவ் அப்படிங்கிறது வந்து நிறையவே இருக்குது ஆனால் அந்த காதலிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காதலர்கள் அதாவது லவ் அப்படிங்கிறது வந்து ட்ரூ தான் அந்த லவ்வர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபேக் அதனால் தான் அந்த லவ் அப்படிங்கிறது வந்து செத்துப் போகுது ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கான ஒரு நல்ல பாட்னரை ஒரு நல்ல பெர்சனை வந்து தேடி கண்டுபிடியுங்க ஏமாத்திட்டுப் போகிற அளவுக்கு ஏமாத்துகிறாங்களா உங்களை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கீங்க ஏமாத்துகிறாங்களா அதுக்கான கஷ்டம் உங்களுக்கு இல்லைங்க அது அவங்களுக்கு தான் அது அவங்க மனதை தான் வந்து குறுகுறுக்கும் நம்மளை வந்து எதுவும் பண்ணாது ஸோ அதுதான் யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நீங்களே வெச்சுக்கோங்க எதுக்காகவும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஜாலியாக இருங்கள் செல்ஃப் லவ் நீங்கள் நீங்கள் தான் ராஜா எனக்கு ராஜாவாக நான் அவ்வளவு தான் முடிஞ்சிடுச்சு வாழ்க்க நான் பொண்ணாக இருக்கிறதுனால எனக்கு ராணி நான் தான் அதாவது இந்த ரீல்ஸில் ஒன்று ரொம்ப பார்ப்பேன் அந்த பிரின்ஸு பிரின்சஸ்ஸுனு சொல்லிவிட்டு அந்த ரீல்ஸில் வந்து சொல்வாங்க எனக்கு எந்த ஒரு பிரின்ஸும் தேவையில்லை ஏன் நான் வந்து பிக்காஸ் நான் வந்து பிரின்சஸ் கிடையாது நான் வந்து குயினு என்னோடய செல்ஃபை நானே ஹாண்டில் பண்ணிப்பேன் எல்லா சுச்சுவேஷனும் நானே ஹாண்டில் பண்ணுவேன் தட் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு நீங்கள் தான் ராணி இதுதான் வாழ்க்க முடிஞ்சே போச்சு செல்ஃப் லவ் அப்புறம் வந்து எல்லோத்துக்கிட்டயும் அன்பாக நடந்துக்கோங்க அவ்வளோ தான் நீங்கள் வந்து எல்லோத்துக்கிட்டயும் அன்பாக நடந்துக்கோங்க அந்த லவ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக மற்றவங்கள விட உங்களை வந்து அதிகமாக நேசியுங்க உங்களோடய லவ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்களே உங்களை லவ் பண்ணுறது அப்படிங்கிறது லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருங்கள் அவ்வளோ தான் என்னென்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு நிறையா படியுங்க சுயமாக உங்கள் வாழ்க்கையில வந்து படித்து படியுங்க நிறைய படித்து முன்னேறுங்க நிறைய படியுங்க நிறைய கற்றுக்கோங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் டைம் நிறைய இருக்குது நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க நிறைய கற்றுக்கோங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட புடிக்கும்ன்னா ஜாலியாக பாட்டை ஸ்பீக்கரில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்கள் பாட்டு பாட புடிக்கும்ன்னா ஜாலியாக பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருங்கள் இது தான் வாழ்க்க ஜாலியாக இருங்கள் பாட்டு பாடுங்கள் டான்ஸ் ஆடுங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் மாற்றிக்காதீங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருங்கள் அவ்வளோ தான் இது தான் நான் சமூகத்திற்கு சொல்லணும் அப்படின்னு நெனைச்ச சில விஷயங்கள் எல்லாம்